ஹலோ சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க குட் ஆஃப்டர்நூன் ஓகே காட்டிலும் உங்களோடய மார்க் ஷீட் எல்லாம் இருக்குதுங்களா என்ன மார்க் வாங் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க நீங்கள் ஓகே நீங்கள் என்ன குரூப் எடுக்கலாம்ட்டு இருக்கீங்கள் எஸ் ஓகே ஃபைன் நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு டேட் சொல்லுவாங்கள் நீங்கள் அந்த டேட்டில் வந்து ஒரு சின்ன எண்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி எழுதிவிட்டு நம்ம அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆ ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஓகே ஓகேப்பா தேங்க் யூ